வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் என்ன அப்படின்னா படிச்ச மக்களுக்கு வந்து சரியான வேலை வந்து அவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கறது இல்லை அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பின்மை அந்த மாதிரி சவால்கள் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து நிறைய இருக்குது ஒன்று வந்து அவங்க படித்த படிப்புக்கு எதிர்மறையாக இருக்கும் அவங்க வந்துட்டு பிசிஏ இந்த மாதிரி படிச்சிருப்பாங்கள் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா வேற மாதிரி கம்ப்யூட்ரு இல்லாமல் வேற மாதிரி இல்லை இருக்கும் இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இதில் வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது அப்புறம் இலவசம் அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலையே கொடுக்குறாங்க ஸோ நமக்கு வந்துட்டு எ எல்லாமே கிடைக்குது இலவசமாக அப்புறம் என் வீட்டு வசதின்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் நிறையா கொடுக்குறாங்க வீடு வந்து சொந்தமாக கட்டித்தராங்கள் நமக்கு அதுக்கு சரியான லோன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க புதுமையான திட்டம்லாம் கொண்டு வராங்கள் அப்புறம் மகளிருக்கு ஆயர்ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான திட்டம் கொண்டு வந்திருக்குறாங்க அப்புறம் டெய்லி வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ நிறைய இருக்குது நிறைய பண்ணுறாங்க